நாங்கள் இருக்கிறது வந்து நாமக்கல் நாமக்கல்லில் வந்து பிரபலமான தியேட்ரு வந்து ரெண்டு தியேட்ரு இருக்கு ஒன்று வந்து கே எஸ் தியேட்டரு ரெண்டாவது தியேட்ரு வந்து எல் எம் ஆர் தியேட்ரு எல் எம் ஆர் தியேட்டருலே வந்து நாலு தியேட்டர் இருக்கு

யாரோடன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய்ருக்கேன் அதுக்குப்புறம் வந்து சொந்தக்காரங்களோடு போய்ருக்கேன் அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக போய்ருக்கோம் முக்கால்வாசி ஃபேமிலியோடு போகிறதுக்குதான் எங்களுக்கு விருப்பம்